இந்த கடலூர் மாவட்டத்துலேங்க இந்த சாய்ந்திர நேரத்துலேயும் காலை நேரத்துக்கும் உடனே உடனே பஸ்ஸு இருந்தால் பிள்ளைங்க வந்து நெரிசலில் இல்லாத அது லக்கி லக்கேஜ் பேக்கை தூக்கினு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்குனு பஸ்ஸுல் ஏறுதுங்க இறங்குதுங்க நம்மளாட்டம் போகிற சாதாரண பேசஞ்சருக்கு வந்து ஏறுறதுக்கும் இறங்கறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்போ தான் எல்லாம் முந்தி அடிச்சுக்கினு உடனே உடனே உடனே ஏறவேண்டியதாக இருக்குது அதுவும் காலையில் ஒரு இப்போ ஒரு பத்து நிமிஷம் பதினைஞ்சி நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு விட்டு வுட்டா கூட்டம் கொஞ்ச கம்மியாகவும் இருக்கும் சாதாரண பே பேசண்ட்டு கொஞ்சம் முழுகாமல் இருக்கற கர்ப்பிணி பெண்கள்லாம் ஈஸியாக ஏற இறங்க வசதியாக இருக்கும் அதபோ அதேபோல் சாய்ந்திரம் நேரத்துலேயும் மதியம் சே சா சாய்ங்காலம் ஒரு அஞ்சு மணி வாக்கில் பஸ் போக்குவரத்து கொஞ்சம் இடஞ்சல் இல்லாத இருந்தாலும் சந்தோஷமாக ப பயணிகள் போய் வருவாங்க ஒரு ஆயிரம் ரேஷன் கார்டு இருக்கிற ஊரில் ஒரு ம சின்ன சுகாதார நிலையம் வேணும் ஒரு பஞ்சாயத்து அந்தமாதிரி ஒரு ஒரு ஆயிரம் ரேஷன் கார்டுக்கு ஒரு பஞ்சாயத்துனா பரவாயில்ல இந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் ரேஷன் கார்டு இருக்கிற ஊருக்கு ஒரே பஞ்சாயத்தில் அடக்கிக்கினு இருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாயிருக்கு ஒரு ரேஷன் பொருள் வாங்கணுனாலுமே அந்த ஊருக்கு வந்து மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு கூட்டமாக வந்து சேர்ந்துடுதுங்க அதுவே வந்து அந்த ரேஷன் கடையில் வந்து ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்க வந்து ரெகுலராக ஞாயிற்று கிழம லீவை தவிர மத்த நாளையில் ரேஷன் கடை திறந்துருந்துதுனாலும் மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக போய் வாங்கினு வருவாங்க அந்தமாதிரி இருந்தால் கொஞ்சம் கடலூர் மாவட்டத்துக்கு பிரச்சின இல்லாத இருக்கும் போக்குவரத்து சரி செஞ்சால் நல்லாயிருக்கும் ரோடுலாம் ரொம்ப பாழடஞ்சு போய் குண்டும் குழியுமாக இருக்குது டூவீலரில் போகிறவங்களுக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்தமாதிரி ரோடு எங்கள் பண்ரூட்டி கும்பகோணம் சாலையிலாம் ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது அது சீக்கிரமாக போட்டு முடிச்சாக்கா எங்களுக்குலாம் போக்குவரத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சென்னை போய் வரத்துக்குள்ள போதும் போதும் போதுன்னு ஆகிடுது மனுஷாலுக்கு அதனால் சென்னை பயணமாக அப்படினா ரொம்ப பயமாயிருக்குது